ஆ ஸ்வீட் ஸ்டால் ஸ்டாலுங்களா சரிங்க உங்கள் எனக்கு ஒரு கிலோ பாதுஷா வேணுங்க தீபாவளி பர்சேஸ் தாங்க எவ்வளோங்க இரநூறுவாங்களா வேறு என்னென்னங்க உங்கள் ஸ்டாலில் இருக்கு ஆமாம் அப்படிங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவிங்களாங்க இல்லை ஏற்கனவே பண்ணி வச்சதை அனுப்புவிங்களாங்க எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகதாங்க வேணும் இப்போ வந்து என்னங்க நான் இன்னும் ஒரு டூ டேஸ்லையே வந்து நேரில் வந்து வாங்கிக்குறங்க கலெக்ட் பண்ணிக்குறங்க இல்லை டெலிவரி பண்ண முடியுங்களா ஹோம் டெலிவரி பண்ணி இருக்கீங்களா அதுக்கு எதுவும் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பிடிப்பிங்களா ஆ ஓகேங்க வேறு என்னங்க ஸ்பெஷல் ஸ்பெஷலாக எதோ பண்ணுறிங்களா டிஃபரண்ட்டாக ஆ ஓ சரிங்க அப்போ கேக் வெரைட்டியில ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒரு கேக்கு ரெட் வெல்வெட் கேக்கு வேணுங்க ஆ ஒரு கேக் மட்டும் போதும் பாதுஷா வந்து ஒரு கிலோ ஆர்டர் எடுக்குறிங்களா இல்லை நோட் பண்ணிக்குறிங்களா ஆ சரி ஓகேங்க பாதுஷா ஒரு கிலோ கேக்கு ரெட் வெல்வெட் கேக்கு ஒன்று ஆ அப்புறம் மைசூர்பாக்கு ஒரு கிலோ காரத்துக்கு மிக்சர் வெரைட்டிஸில் எதாவது ஒரு அரை கிலோ மட்டும் பார்சல் பண்ணுங்கள் ஏன் அமௌண்ட்டு வந்து யூபிஐ பண்ணட்டுங்களா இல்லை டெலிவரி அப்போ வாங்கிக்கிறிங்களா ஓகேங்க தேங்க் யூங்க